நான் வந்து அமேசான் செயலியில் வந்துவிட்டு எங்கள் அம்மாவோட கல்யாண நாளைக்காண்டி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு புடவை ஒன்று வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் அவங்க வந்து கடையில் வந்து ஒரு புடவ பார்த்தாங்க பச்சை கலர் பச்சை வண்ண உடம்பு கலருக்கும் ஆரஞ்சு வண்ண பார்டருக்குமான ஒரு பட்டுப் புடவ மாதிரி பார்த்துருந்தாங்க அந்த அதே அதே மாரி வந்துவிட்டு புடவ வந்து அமேசான் செயலியில் வந்து இருந்துச்சு அதே மாரியே வந்து டிசைன் மாங்காய் டிசைன்லாம் போட்டுகிட்டு மயில் டிசைன்லாம் வந்து அந்த பார்டரில் போட்டு அந்த மாரி வேலைப்பாடுகள்லாம் இருந்துச்சு அந்த பட்டுப்புடவையில அந்த பட்டுப்புடவையோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிர ரூவாயாக இருந்துது சரி அம்மா ஆசைப்பட்டாங்களே அப்படிங்குறதுக்காண்டி அவங்க திருமண நாளைக்காண்டி வந்துவிட்டு அந்த புடவைய வந்து நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிருந்தேன் நான் ஆர்டர் போட்டு பத்து நாள் கழிச்சு தான் வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் கடையில் பார்த்தமாரியே டிட்டோ அதே மாரியே அச்சசல் அதே கலர் கொஞ்சம் கூட எந்த கலருமே மாறல அப்படியே இருந்துது அவ்வளோ அழகாக இருந்துது அந்த பச்சை வண்ண கலருக்கு அந்த ஆரஞ்சு வண்ண பார்டர் அப்படிங்கிறது வந்துவிட்டு அவ்வளோ அழகாக இருந்துது பார்க்குறத்துக்கே அதில் உள்ள டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதுவும் அவ்வளோ அழகாக இருந்துது வண்ண மயில் வந்து தோகை விரித்து ஆடுற மாரி அந்த ஆரஞ்ச் பார்டரில் அந்த கோல்டு கலரில் வந்துவிட்டு ஜரி வச்சு அவங்க வந்து நெஞ்சிருந்தாங்க அதே உடம்புக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாங்கா பூ டிசைனில் வந்துவிட்டு கோல்டு கலரில் ஜரி வச்சு நெஞ்சிருந்தாங்க ரொம்பவுமே அழகாக இருந்துது அந்த புடவைக்கு உரித்தான காசு தான் வந்து அந்த ஆறாயிரம் ரூபா அப்படிங்குறது வந்து ரொம்பவுமே அழகாக இருந்துது அந்த புடவை பார்க்குறதுக்கு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவோட திருமண நாளைக்காண்டி வந்துவிட்டு அது அம்மாவுக்கு நான் வந்து அன்பளிப்பாக அதை கொடுத்தேன் எங்கள் அம்மாவும் வாங்கி அந்த புடவைய கட்டிக்கிட்டாங்க கட்டிக்கிட்டு நம்ம கடையில் பார்த்தமாரியே அவ்வளோ அழகாக இருக்கு அந்த புடவன்னு சொன்னாங்க அந்தப் புடவ வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு ரொம்பவுமே தொட்டால் அப்படியே பட்டு போல் இருந்துச்சு நம்ம வந்து உடுத்திருக்கறதே தெரியாத மாரி வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துது அதுக்கு கொடுத்துருக்க ஜாக்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆரி ஒர்க் வேலைப்பாடுகளோட வந்து நல்லா இருந்துச்சு அந்த ஜாக்கெட்டும் அந்த ஜாக்கெட்டுக்கும் அந்த புடவைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தகதகதகன்னு வந்து ஜொலிக்கிற மாரி இருந்துச்சு அந்த புடவ ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு அது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நானும் அந்த புடவைய வாங்கினதுல ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தேன்